தம்பி இப்போ போய்விட்டு வந்ததுக்கு எவ்வளோப்பா பில்லு எவ்வளோ கிலோமீட்ருய்யா ஓடியிருக்கு எவ்வளோ பில்லு எவ்வளோ கிலோமீட்ருக்கு சார்ஜ் பண்ணுறிங்க எவ்வளோ போட்டிருக்கிங்க நீங்கள் கொடுத்துருக்குற பில்லுக்கும் சொன்னதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பில்லு கிலோமீட்டருக்கு எவ்வளோ ரூபாய் சார்ஜ் பண்ணுறிங்க சரி இவ்வளோ சார்ஜ் பண்ணிணா எப்படிப்பா வண்டியும் கன்டிஸன் கிடையாது வண்டியில் ஏசி வொர்க் ஆகலை வண்டி ஒரு சுத்தமாக இல்லை வண்டி சீட்டெல்லாம் கிழிஞ்சுருக்கு ரெண்டு மூணு டைம் வேறு பஞ்சரு டயரு இவ்வளோ மோசமான சர்வீஸ் பண்ணுறிங்க இது எதுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறிங்க இவ்வளோ கிலோமீட்ரு அதுவும் கிலோமீட்ரு ரொம்ப கம்மியான தூரம்தான் போய்விட்டு வந்திருக்கோம் இதுக்கு அதிகப்படியான சார்ஜ்ஜாக போட்டுற மாதிரி தெரியுது நீங்கள் பண்ண முடியலயனா சொல்லுங்க நாங்கள் ஓனர்கிட்ட வேண்ணா கேட்டு பார்க்குறோம் இல்லை ஓனர் சொல்லிதான் இவ்வளோ பில்லுனால் இப்படி சர்வீஸ் பண்ணிணா நெக்ஸ்ட் டைம் நாங்கள் எப்படி உங்களை கூப்பிட்றது உங்களுக்கு பேட்டா எவ்வளவு இவ் இவ்வளோ காஸ்ட்லீயாக பேட்டா பேட்டா கொடுக்குறாய்ங்க ப்ப பில்லு இல்லாது பேட்டா வேறு கேட்குறிங்க அது இல்லாது நாங்கள் உனக்கு மத்தியானம் சா சாப்பாடு லஞ்ச்சுக்கு சாப்பாட்டுக்கு மற்ற டீ செலவு எல்லாம் கொடுத்துருக்கோம் இவ்வளோ பில்லு ஆகியும் நீங்கள் மறுபடியும் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறிங்க இப்படி கூப்பிட்டா அப்புறம் எப்படி அடுத்த வர்ஸ தடவை உங்களை நாங்கள் நாங்கள் மறுபடியும் கூப்பிட்றது அதனால் கொஞ்சம் பார்த்து இதனோட சர்வீஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்க அந்த பில்லு எல்லாம் கொஞ்சம் குறைச்சி போடுங்க வண்டியும் கொஞ்சம் சுத்தமாக வெச்சுக்குங்க பாருங்க ஏசியும் வொர்க் ஆகலைங்குறோம் டயர் பஞ்சர் ஆகுது வண்டி சுத்தமாக இல்லை இந்த மாதிரிலாம் நிறையா பிரச்சினைகள் இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிங்க இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் வண்டியை எல்லாம் நீட்டாக வெச்சுக்க சொல்லுங்க ஓனர்கிட்ட சரி இது ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால் நாங்கள் இது கொடுத்துட்டாலும் நெக்ஸ்ட் டைமெலாம் இந்த இவ்வளோ இதெல்லாம் பண்ண முடியாது அதனால் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதெல்லாம் பார்த்துக்குங்க இதெல்லாம் செஞ்சுக்கிங்க அது இந்த தடவை வந்து பில் பே பண்ணிணாலும் அடுத்தது நாங்கள் பண்ண மாட்டோம் இவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் அடுத்த டைம் நீங்கள் கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு ஃபஸ்ட்டே சொல்லிடுங்க என் கிட்டே அதே மாதிரி டைமுக்கு வந்துடுங்க டைமுக்கு வர்றதில்லை வந்ததே காலையில் ஒன் ஹவர் லேட்டாகதான் வந்தீங்க நாங்கள் கூப்பிட்ட டைமிலேருந்து ரொம்ப லேட்டு நீங்கள் டிராஃபிக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்கிறிங்க ஆனால் எங்களுக்கு அந்த டைமிங் ரொம்ப முக்கியமாக இருக்குல்ல கொஞ்சம் முன்னாடியே வண்டியை எடுத்திருந்திங்கனா வந்துருக்குலாமில்ல அதனால் பார்த்து இது பண்ணுங்க இனிமேல் இது பண்ணுறாப்ல இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க அதே மாதிரி வண்டியெலாம் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிங்க இவ்வளோ இதெல்லாம் இது பண்ணாதிங்க டயரெலாம் கண்டிஸனாக வைச்ச வண்டியாக அனுப்புங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் புது வண்டியாக அனுப்புங்க